இப்போ பேஸிக்காக நான் கள்ளக்குறிச்சி போவேன் கள்ளக்குறிச்சி போனேன்னால் ட்ரெஸ் எடுக்க போவேன் வீட்டுக்கு சாமான் வாங்க போவேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போவேன் அப்புறம் பசங்களுக்கு எது எது ஸ்கூல் பற்றி ஸ்கூலில் தேவைப்படும் நோட்டு புக்குங்கோ இதுங்கெலாம் வாங்க கள்ளக்குறிச்சிக்கு போவேன் அடிக்கடி போய்விட்டு வருவேன் பக்கத்தில் எதுனால் ஒன்று இல்லைனா அப்போ நம்ம கள்ளக்குறிச்சிக்குதான் போகணும் கள்ளக்குறிச்சியில்தான் போய் வாங்கிகிட்டு வரணும் அடிக்கடியெலாம் போகமாட்டேன் ஏதோ மோஸ்ட்லி எப்போயோ ஒரு ஒரு வாட்டி மந்த்லி இவ்வளோன்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் அதுங்க காலியாகிடுச்சினா அப்போ போவோம் மாதம் மாதம் போவோம் கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சி போய்விட்டு வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரிதான் திடீரெனு என் பொண்ணு நோட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னால் திடீரெனு கள்ளக்குறிச்சி போகிற மாதிரி இருக்கும் உடம்பு சரி இல்லைனா கள்ளக்குறிச்சி போய் காமிக்கிற மாதிரி இருக்கும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமிங் வந்துச்சின்னா கள்ளக்குறிச்சிக்கு போய் தான் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி கிளம்பிட்டோம் அங்கேதான் போய் எல்லாம் எடுக்க முடியும்